நான் இதுவரை ஒரு ஐந்து புத்தகங்களை படித்திருக்கிறேன் அந்த ஐந்து புத்தகங்களில் ஒரு புத்தகம் கூட நான் வந்து நகைச்சுவை புத்தகமாக எடுத்து படிக்கவில்லை நான் படித்த அனைத்து புத்தகங்களும் வந்து காதல் புத்தகம் மற்றும் ஃபேண்ட்டஸி ஃபேண்ட்டஸி நிறையா புத்தகங்களாகவே இருந்தது அந்த புத்தகங்களை படிக்கும்பொழுது நிறைய நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும் நமது கற்பனை திறனை வளர்த்துக்கொள்ள முடியும் மற்றபடி வேற எதுவும் அதால் பண்ண முடியாது நான் படித்த புத்தகங்கள் எதுவும் சிரிக்க தக்கவையாக இல்லை நான் படித்த புத்தங்களில் ஒரு சில வரி ஒரு சில காட்சிகள் சிரிக்க தன்மையாக இருந்தது ஆனால் என்னை சத்தமாக சிரிக்க வைத்த புத்தகம் அப்படி என்றும் நான் படித்தவற்றில் கூற முடியவில்லை ஆனால் நான் நிறையாக கேள்வி பட்ருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சில புத்தகங்கள் இப்படிதான் நாம் சத்தமாக சிரிக்கலாம் என்று அந்த சத்தமான சிரிக்க வைக்கும் புத்தகங்களை பற்றி நான் படிக்க முயற்சி வாங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் சென்னையில் நடக்கும் புத்தக கண்காட்சி இப்பொழுது திருச்சியில் நடக்கும் புத்தக கண்காட்சியில் சென்று புத்தகங்களை வாங்க வாங்கி நான் முடிந்த அளவுக்கு சத்தமாக சிரிக்க வைக்கும் புத்தகங்களை படிக்க முயற்சி செய்ய போகிறேன்